அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய படிப்பில் இளம் மாணவர்களுக்கு சுவாரசியமாக எப்படி உருவாக்குவது என்றால் புதிய தொழில்நுட்பம் கொண்ட ஆய்வகங்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறுவுவது மட்டும்தான் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண் அறிவியல் வந்து மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இந்தியாவில் மட்டுமல்லாது அனைத்து உலக நாடுகளும் நுண் அறிவியியலில் அதிகப்படியான பணத்தை செலவழித்து அவர்கள் தங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி மிக உயர்ந்த ரக கணினிகளையும் ஆய்வகங்களையும் உருவாக்குவதன் மூலம் பிராக்டிகலாக பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் செய்ய வைப்பதன் மூலம் நம்மளால் ரொம்ப எளிதான முறையில் மாணவர்களுக்கு சுவாரசியமாகவும் எளிதாகவும் அவர்களை கற்றுக்கொள்ள வழிவகை செய்ய முடியும்